ஹலோ சார் சார் எங்கள் வீட்டில் வந்து பைப்லைன் வந்து உடஞ்சிருச்சு சார் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் சார் தண்ணி வேறு லீக் ஆயிட்டுருக்கு சார் ஆ ஆமாம் சார் மேலே டேங்க்லந்து கீழே ரெஸ்ட் ரூம்க்கு போகிற வழியில வந்து பைப்லைன் உடச்சிகிச்சு சார் வீட்டில் நீங்கள் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரணும் என் ஃப்ரண்ட் தான் உங்களை ரெஃபர் பண்ணா ஆ சார் பவானி பைப் கம்பெனி தானே சரி ஓகே சார் என் ஃப்ரண்ட் தான் சொன்னா இங்கே கொஞ்சம் கரெக்ட்டாக சூட் ஆகும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதான் கரெக்ட்டாகருக்கும் அப்படினு சொன்னா அதனால் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆமாம் சார் ஏன்னா அது ரொம்ப பழைய பைப் அந்த காலத்து வீடு இது அதனால் வந்து பைப் எல்லாமே ரொம்ப வெளுத்து மக்கி போன மாதிரி ஆயிடுச்சு சார் அதனால் நீங்கள் வந்து அந்த பைப் தகுந்த மாதிரி எந்த பைப் செட் பண்ண முடியுமோ அந்த பைப் வந்து நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டு போங்க சார் ரொம்ப நாளைக்கு வரா மாதிரி எனக்கு தெரியல சார் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த பைப் போடுணும் தோணுதோ அதை நீங்கள் போட்டு கொடுத்துட்டு போங்க ம் ஆ சரிங்க சார் சார் எப்படி பைப் நாங்கள் வாங்கி கொடுக்குணுமா இல்லை நீங்ளே வாங்கிகிட்டு வந்துருவிங்களா நீங்கள் எழுதி கொடுத்துருங்க சார் எந்த பைப் எவ்வளோ இன்ஸுவல்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரி பைப் வேணும் அப்படினு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துடுங்க நாங்கள் கடையில வாங்கி வாங்கிகிட்டு வந்து கொடுத்துட்றோம் இங்கே தான் இங்கே தான் மயிலாடுதுறை பெரிய கோயில் இருக்குள்ளயா அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கல் தெரியுதுங்களா ஒரு தெரு ஒன்று போகும் அதில் லாஸ்ட் வீடு தான் சார் நீங்கள் போனா போன தடவை கூட என் ஃப்ரண்ட் வீட்டுக்கு நீங்கள் வந்துருந்திங்க அந்த அட்ரஸ் தான் நான் வேணா உங்களுக்கு என் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புறேன்

சார் மறந்துராமல் வாங்க சார் ஆ சரிங்க சார்